எங்கள் ஊரில் பார்த்தீங்கனா நிறைய குளம் குட்டை இதெல்லாம் நிறையா இருக்குது அதில் பார்த்தீங்கனா கெண்டை ஜிலேபி ஆரா மீன் இதெல்லாம் ஜாஸ்தியா கிடைக்கும் ஆரா மீனு பாத்தீங்கனா மேக்ஸிமம் கல்லுக்கு அடியில்தான் இருக்கும் அது வந்து குழம்பு வைக்கறதுக்குதான் ஆகும் ஜிலேபி பார்த்தீங்கனா ரோஸ்ட்டு போடலாம் குழம்பும் வைக்கலாம் என்ன ஆரா மீனில் குழம்பு வச்சா இன்னும் நல்லா இருக்கும் ஜிலேபி பார்த்தீங்கனா ரோஸ்ட் போட மட்டுந்தான் நல்லா இருக்கும் ஆனால் அது அதில் பார்த்தீங்கனா அதிகம் பிடிப்படுறது வந்து இந்த கெண்டை ஜிலேபிந்தான் அதிகமாக பிடிப்படும் ஏன்னா ஆரா மீன் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது ஏன்னா அது வந்து நடுத்தண்ணியில் இறங்கி தான் பிடிக்கோணும் அதனால பார்த்தீங்கனா ஆரா மீன் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது அதே ஜிலேபி பார்த்தீங்கனா எ மேக்ஸிமம் குட்டையில் போய் பிடுச்சாலும் ஜிலேபி வந்து பிடுச்சுட்டு வந்துடலாம் இதனால மேக்ஸிமம் ஜிலேபி தான் இங்கே கிடைக்கும் அது ஜிலேபியோட வெலை பார்த்தீங்கனா நூற்றி இருபது ரூவா கெண்டையோட வெலை பார்த்தீங்கனா நூற்றி ஐம்பது ரூவா ஆரா மீனோடய விலைய பார்த்தீங்கனா இரநூறு ரூவா அந்தமாதிரி மீனோடய வெலை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது இதில் மீன் பார்த்தீங்க மேக்ஸிமம் நான் எங்கள் ஊரில் நிறைய குட்டையெல்லாம் இருக்கிறங்காட்டிக்கி நாங்கள் நிறைய டைம் போய் மீன் பிடுச்சு நிறைய இது பண்ணுறோம்